இப்போ பாத்துட்டோம்னா வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்காக அரசு வந்துட்டு இன்னும் நிறையாவே வந்துட்டு சலுகை ஆகட்டும் நிதி ஆகட்டும் அது உதவி ஆகட்டும் எல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதில் என்ன ஒன்று அப்படின்னா வந்துட்டு விவசாய கடன் அப்டின்னு விவசாய கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் அதுக்கப்பறம் இந்த இது இந்த ஆடு மாடு வெச்சுருந்தா அவங்களுக்கு வந்துட்டு கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் விவசாயத்தோட கடனை வந்துட்டு தள்ளுபடி பண்ணி தர்றதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்துட்டு என்ன எதிர்பாக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போது வந்துட்டு விலைவாசி இருக்கு விலைவாசி வந்துட்டு நிர்ணயிக்கிறது வந்துட்டு விவசாயிகளாக இருந்தால் அதாவது நடுவில் இருக்கறவங்கள்லா இல்லாமல் விவசாயிகள் தான் வந்துட்டு அவங்க பயிரிட்டு அவங்க அறுவடை செஞ்சதுக்கு வந்துட்டு அவங்க விலை நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு நான் நினைக்கிற ஒரு விஷியம்